ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்கள் ஆ

ஆ சரிங்க என்ன ஃபங்க்ஷன் ஆ சரிங்க

இல்லை நாங்களே பேக் பண்ணித் தந்திருவோம் நீங்கள் என்ன டைமிங் அட்ரஸ் இதெல்லாம் செண்ட் பண்ணிவிட்டீங்கனா ஆ எத்தனை மணிக்கு வேணும் அப்படி சொன்னீங்க முன்னாடியே கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணித் தருவோம் ஆ இது என்னென்ன கேட்டீங்க வாழப்பழம் ஒரு டசனா ஆ வாழப்பழம் வந்து ஒரு டசன் வந்து நூற்று இருபது ரூபாய் போகுது ஆ ஆரஞ்சு நூறு ரூபா போகுது திராட்சை நூற்று ஐம்பது ரூபாய் போகுது நீங்கள் மொத்தமாக வாங்குகிறதால நாங்கள் உங்களுக்கு கம்மிப் பண்ணிகூடத் தருவோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட் போட்டு எவ்வளோ ரேட் என்னான்றதை கால் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு அமௌண்ட் செண்ட் பண்ணி விட்டுடுங்க ஆ சரி